பெலம்பெறும் பெரம்பலூர் மாவட்டம் ம மட்டும் கிடையாதுங்க இது தமிழ்நாட்டுக்குனு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னால் இப்போ மெடிக்கல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது அதோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் கையில் தான் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் தனியாரை நோக்கி போகிறாங்க அந்த தனியாரை நோக்கி போகாமல் அதை வந்து கவுர்மெண்டு ஹாஸ்பிட்டல் கவுர்மெண்டு எஜுகேஷன் இப்படி ஒவ்வொன்றுலையும் கவர்மெண்டை சார்ந்த சூழ்நில உருவாக்கணும் அப்படி உருவாக்கினா சமூக நீதி மற்றும் சமூக பொருளாதாரம் சமம் மு சமம் அடையும் ஏ ஏற்றத்தாழ்வுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இங்கே ஒவ்வொரு இதுலேயும் இங்கே தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுனால ஏற்படுகிற பிரச்சனைகளை தான் பயங்கரமாக இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமூகநீதி ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி அடிப்படையான ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கறதுனால் மக்கள் வந்து அன்றாடம் பாதிக்கப்படுற ஒரு நிகழ்வாவும் இது இருக்குது